ஒரு விஷயத்த நம்ம வந்து புத்தகத்துலேருந்து படித்து தெரிஞ்சுக்கணும் ஒரு புத்தகத்தை நம்ம தொழவுணும் அந்த புத்தகத்துலேருந்து ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கணும்னா புத்தகத்தை எடுத்து கையில் வைத்து படித்ததில் கிடைக்கக்கூடிய அந்த திருப்தி கண்டிப்பாக வந்து ஆன்லைனில் வந்து புத்தகத்தை படிக்கும்போது செல்லில் புத்தகத்த படிக்கும்போது கம்ப்யூட்டரில் புத்தகத்தை படிக்கும்போது கிடைக்காது நம்ம புத்தகத்தில் படிக்கும் பொழுது அண்டர்லைன் பண்ணுவோம் அங்கே ஏதாவது எழுதி வைப்போம் மார்க் பண்ணி வைப்போம் ஸோ கம்ப்யூட்ரில் ஸ்க்ரீனில் அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது அதேபோல ஒருத்தரு பேசற ஆடியோ வந்து புத்தகத்தின் வலியாக தெரிந்துக்கொள்ளலாம் புத்தகத்தின் ஆடியோவை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுலக்கூட நம்மளுடைய கவனம் சிதறுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் ஸோ புத்தகத்தை கையில் வைத்து நேரடியாக படிக்கிறது தான் வந்து சிறந்த மெத்தேர்ட் அது தான் வந்து என்னுடைய புரிந்துக்கொள்ளுதலும் அப்படி தான் இருக்குதுன்னு பார்க்கலாம்